ஃபோட்டோக்ராஃபி ஃபோட்டோக்ராஃபி வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு தனிக்கலை அது வந்துட்டு க்ளியராக எடுக்கிறதுலேருந்து நமக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் எடுத்தவங்களையும் பிடிச்ச மாதிரி எடுக்கணும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி எடு நான் ரெண்டு பேருக்குமே புடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சால் எடுக்கலாம் நான் இதை எதுக்கு சூஸ் பண்ணேன்னா எனக்கு பேஸிக்காக ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் ஆனால் ஃபோட்டோ நான் எடுக்க மாட்டேன் என்னை யாரையும் எடுக்க விட மாட்டேன் மற்றவங்கள நான் எடுப்பேன் அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கிறது எதனாலேன்னா ஒரு மெமரிஸ் ஒரு மெமரிஸுக்காண்டி எடுக்கிறாங்க அவங்க விருப்பம் எடுக்கிறதும் எடுக்காததும் ஒரு மெமரிஸுக்காண்டி எடுக்கிறாங்க எனக்கு பேஸிக்காக சொல்லப் போனால் ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் என்னை மற்றவங்க எடுக்க பிடிக்காது ஒரு ஷையாக இருக்கும் அதனால் நான் எடுக்க மாட்டேன் மற்றவங்க மற்றவங்கள எடுக்கிறதா தாராளமாக எடுத்துக் கொடுப்பேன் அடித்து நகத்தலாம்